கிராமத்தில் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களோட பசங்களை வந்துட்டு நல்லா படிச்சிவிட்டு படிச்சிவிட்டு ஒரு நல்லா ஹை பொசிஷன் அந்த நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அவங்க வந்துட்டு நல்ல நல்ல ஒரு செட்டில் ஆகணுன்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்க அப்படியும் வந்துட்டு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பசங்களுக்கு விவசாயத்தைப் பற்றி சொல்லிக்கொடுப்பாங்க ஏன்னா விவசாயம்தான் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல தொழில் அப்படிங்கறாமாரி அவங்க வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு சொல்லித்தருவாங்க இளைஞர்களுக்காக விவசாயத்தில் வந்துட்டு நிறையா இன்ட்ரஸ்ட் எடுத்து விவசாயத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்டும் நிறைய ஸ்கீம் கொண்டுட்டு வந்து இளைஞர்களை வந்துட்டு விவசாயத்தில் கொண்டுட்டு அவுங்களை அவங்களால விவசாயத்தை வந்துவிட்டு எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நிறைய வந்துட்டு விவசாயத்தை வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிங்கற ஒரு குரூப்பையும் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு வச்சு காலேஜில் வச்சிகிட்டு இந்த மாரி நிறையா வந்துட்டு இது பண்ணுறாங்க நிறையா ஆப்பர்ச்சுனட்டியும் வாய்ப்புகள் வந்துட்டு கொடுக்குறாங்க விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிக்கறத்துக்காக இளைஞர்களும் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு விவசாயத்தில் நிறையா புதுசு புதுசாக டெக்னாாலஜி அவங்களுடைய அவங்க படிச்ச டெக்னாலஜியை வச்சிகிட்டு விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க